பிளாஸ்டிக் பொருளுங்கிறது பெரிய பெரிய டப்பாவாக இருந்தால் ஏன் நல்ல பெரிய பருப்பு அவரை பருப்பு இந்தமாதிரி ஒவ்வொரு சாமானமும் தனித்தனியாக போட்டு வைக்கலாம் அது எங்கள் கண்ணுக்கு நல்லா தெரியும் சின்ன சின்ன பொருள் பிளாஸ்டிக் டப்பாவாக இருந்தால் ரசப்பொடி சாம்பார்பொடி எல்லா பொடியும் நான் சொந்தமாகவே அரைத்து வெச்சுருக்கேன் அதியும் ஒவ்வொரு டப்பாவில் போட்டாலும் எனக்கும் எந்த பொருள் எதுன்னு தெரியுறதுல்ல அதனால் நான் எழுத்தால் எழுதி அந்த டப்பாவில் ஒட்ட வச்சுருக்கேன் கரெக்டாக இப்போல்லாம் நல்லா தெரியுது ஒவ்வொரு வீட்லேயும் இந்த டப்பா இருந்தால் ரொம்ப நல்லது தற்சமயத்தில் பிளாஸ்டிக் சாமானை வாங்கறதுக்கு போய்ருந்தேன் போன இடத்துல ஒரே டப்பாவில் நாலு விதமான சாமானை போடுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க அந்த பொருள் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு வீட்டில் குப்பை டப்பாவில் இருந்து குப்பையை கூட்டி எடுக்கிற வரைக்கும் பிளாஸ்டிக்கு தான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது எல்லா வீட்லேயுமே இருக்கும் அந்த டப்பா குப்பை டப்பாங்கிறது எல்லா வீட்லேயுமே இருக்கு பிளாஸ்டிக்குனா எந்த அளவுக்கு யூஸ் ஆகுதுங்கிறது நான் சொல்கிறதுலேருந்து நீங்களாக எல்லாம் தெரிஞ்சு உங்கள் வீட்லேயே எல்லாம் வாங்கி வைச்சு யூஸ் பண்ணுங்கள்